பள்ளிக்கூடத்தில் போனால் பசங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக ஆயா பள்ளிக்கூடத்துலேருந்து பெரிய பள்ளிக்கூடத்துலேருந்து பூரா ஒற்றுமையாகவே இருக்குதுங்க டீச்சர் எல்லோருக்கும் சொல்லித் தர்றாங்க ஜாதி மதம் எதுவும் பாக்கிறது கிடையாது அவங்க அவங்களும் நல்லா எப்படி எப்படி நம்ம வீட்டில் எப்படி பிள்ளைய நம்ம எப்படி வளக்கிறமோ அந்த மாதிரியா அவங்க இருந்து பாடம் நடத்திட்டு நாலு மணி வரையும் பார்த்துட்டு போகிறாங்க சாப்பாடுலாம் இப்போ நல்லா காலையில் ஒரு சாப்பாடு மதியம் சாப்பாடு பிள்ளைங்களுக்கு முட்டை அதல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க ஆயாம்மாங்க பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லித் தர்றாங்க அதுங்களுக்கு மதம் இது எதுவுமே பாக்கிறது கிடையாது எல்லாம் அருமையாக நடத்துகிறாங்க டீச்சர் மேலெல்லாம் எந்த குறையும் கிடையாது புள்ளைங்கள்லாம் நல்லா படிக்குதுங்க அதுக்கு முன்னேலாம் எங்களுக்கெல்லாம் இங்கிலிஷு சொல்லித்தர மாட்டாங்க இப்போலாம் ஒண்ணாவது பிள்ளைங்களுக்கே இங்கிலிஷ்லாம் சொல்லித் தர்றாங்க கணக்கு வழக்குலாம் சொல்லித் தர்றாங்க இங்கிலிஷ் எல்லாம் சொல்லித் தர்றாங்க நல்லா புள்ளைங்கள்லாம் படிக்குது பரவாயில்ல அவங்க அவங்க நல்லா ஜாதி மதம் இல்லாம நல்லா சொல்லித் தர்றாங்க டீச்சர்